எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து ரொம்ப செழுப்பாக செழிப்பாக போய் கொண்டிருக்கிறது அதைத் தவிர பார்த்திங்கன்னா மீனவர்களோடய ஒரு இன்னும் அங்கீகாரத்தோடு மீனவர்கள் வந்து தினமும் தினமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடய மீன் மீன் தொழிலை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அதைத் தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு சிறு தொழில்கள் வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே வருகிறது தினமும் தினமும்